மீன் பிடிக்கிறது எங்கள் ஊர்லெலாம் எப்படின்னா மூணு டைப்பு படகை நாங்கள் பார்த்துருக்கேன் ஒன்று வந்து வல்லம் அப்படினு சொல்லுவாங்க அப்புறம் கட்டுமரம் வத்த அப்படி சொல்லுவாங்க அது கட்டுமரம் அப்படினா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் போகலாம் வல்லத்தில் ஏழு பேர் எட்டு பேர் போவாங்க இப்போம் படகு பைப்பர் அப்படினு சொல்லிட்டு வந்துருக்குது அதில் வந்து ஒரு அஞ்சு பேர் அப்படி போகலாம் அந்த படகை நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆனால் எப்படின்னா ஒவ்வொன்லேயும் காசு எப்படின்னா இப்போ மூணு பேர் போகிறதுல இப்போ ஒரு ஆயிர்ருபாய்க்கு விற்றுச்சின்னா அது வந்து மூணு பிரிவாக அப்படி பிரித்து கொடுப்பாங்க அது வந்து கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் இதாக ஈஸியாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஆபத்தானது தான் எப்படின்னா டக்குன்னு இப்போ ஓட்டு இந்த காற்று ரொம்ப சூறை காற்று மாதிரி எதாவது அடிச்சிச்சின்னா அது வந்து டக்குனு கவுந்துடும் அதனால் அதில் போகிறதுக்கு எல்லோரும் பயப்படுவாங்க வல்லம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு சேஃப் அது வந்து நம்ம உட்காந்துக்கிரலாம் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிடலாம் நடந்துக்கிடலாம் அதனால் வல்லம் அப்போம்லாம் வல்லம் தான் நல்லது அப்படினு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ஏழு பேர் போவாங்க ஆனால் அந்த பங்கு கடலில் கடக்கிறது வந்து எப்படின்னா ஒரு பத்து பங்கு அந்த மிஸினுக்கு அந்த படகுக்கு அந்த வல்லத்துக்கு உள்ளே ஓ ஓ ஓனருக்கு அப்படி பங்கு நிறையா வைப்பாங்க இப்போ ஆயிர்ருபாய்க்குனா பத்துனா நூறுரூபா தான் கிடைக்கும் ஆனால் மக்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படினு சொல்லிட்டு அந்த வல்லத்தில் போவாங்க ஆனால் எங்களுக்கெலாம் படகுலாம் சொந்த படகுலாம் இல்லை எதுவும் கூலிக்கு தான் எங்கள் அப்பா போவாங்க அப்புறோம் இப்போ வந்து பைப்பரு போட்டுன்னு வருது அது நாலு பேர் போகலாம் மூணு பேர் போகலாம் அது ஓரளவுக்கு சேஃப்பாக இருக்கும் ஆனால் வல்லத்தை விட எந்த சேஃப்பும் கிடையாது முன்னாடி வல்லத்தை வந்து பாய் துடுப்பு போட்டு போவாங்க பாயை ஏற்றி கொண்டுட்டு போவாங்க அந்த நீரோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி போகும் இப்போம் எல்லோருமே ப மிஸின் வச்சிருக்கிறதுனால் அந்த மிஸின் மூலமாக போகிறதுனால எல்லோருமே அந்த நீரோட்டத்தை கடந்து தான் போகிறாங்க ஆனால் இப்போ முன்னாடி உள்ளே இதை பார்த்தான்னா இப்போ ரொம்ப அதிகப்படியான ரேட்டு லட்ச கணக்கில் வந்து அந்த பைபர் போட்டை வாங்கி தொழில் செய்கிறாங்க அந்த தொழில் செய்கிறதுலையும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஒவ்வொரு தொழிலுக்கும் ஏற்ற மாதிரி வலை கொண்டுட்டு போவாங்க ஒவ்வொர் சீசனுக்கும் உள்ளே வலையை கொண்டுட்டு போவாங்க ஒவ்வொர் சீசன் இந்த சீசனில் இந்த மீன் அப்படினு சொல்லிட்டு தனித்துவம் அவங்களுக்கு அந்த கடல் உடையை நீரோட்டத்துக்கு பற்றியும் அவங்களுக்கு தெரியும் அதனால் அந்த ம மீன் வந்து இந்த இடத்துல படும் அப்படினு தெரிஞ்சு அந்த வலையை தனித்தனியாக கொண்டுட்டு போவாங்க கட்டுமரத்தில் நண்டு வலை நண்டு பிடிக்கிறதுக்காக தனியாக அப்படி வச்சிருப்பாங்க கட்டுமரம் ஆபத்தானதாக இருந்தாலும் எப்படின்னா கொஞ்சம் காசு அதிகமாக கிடைக்கும் அதில் உள்ள பங்குக்கு காசு அதிகமாக கிடைக்கும் இப்போதைக்கு வல்லம் அப்படிங்கிறது கொஞ்சம் அழிஞ்சிட்டு அழிஞ்சி வருது இப்போதைக்கு பைபரு போட்டு வந்து கொஞ்சம் நல்லா ஒரு இதாக இருக்குது வித்தியாசம்னு பார்த்தோம்னா இந்த மூணுக்கும் இதான் முதல்ல வந்து காசு வித்தியாசம் ரெண்டாவது சேஃப்டி மூணாவது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மிஸின் பங்கு வைக்கிறதில் காசு வேறே போட்டுடைய ரேட்டு அந்த காசு வேறே இது எல்லாம் இது வந்து கொஞ்சம் வித்தியாசம் தான் அது மாதிரி வலைகள் வலை அந்த அதாது மீன் பிடிக்கிறதுக்குள்ளே வலை எபப டின்னா தனித்தனியாக கொண்டுட்டு போவாங்க கட்டுமரத்துக்கு தனியா ஒரு இது இருக்கும் பைபரு போட்டுக்கு ஒரு அளவு இப்போ கட்டுமரத்தில் இவ்வளோ தான் வைக்க முடியும் பைபரு போட்டில் இவ்வளோ வைக்கலாம் கூட கொஞ்சம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தனித்தன்மை அதில் இருக்குது